விலங்குகளை முதல்ல பாதிக்கிறது வந்து மரங்களை அழிக்கிறனால் தான் விலங்குகள் அதிகமாக பாதிக்கிறது அதுவும் இல்லாமல் மண் மண் நம்ம நாட்டோட மண்ணை வந்து அதிகமாக கீழே தோண்டி எடுக்கிறனால நிலத்தடி மண்ணை எடுக்கிறனாலையும் நிலத்தடி நீரை எடுக்கிறனாலையுமே தான் விலங்குகளுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுது அதுவும் இல்லாமல் பாலிதீன் பைகள் பாலிதீன் பைகளை வந்து நம்ம நாட்டில அதிகமாக பயன்படுத்தப்படுது பாலிதீன் பைகளை முற்றிலும் தவிர்க்கணும் பாலிதீன் பைகளை வந்து மாடுகள் திங்கிறனால் அதுவும் இல்லாமல் மாடுகள் திங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல பாலிதீன் பை கடந்துச்சின்னா அந்த இடத்துல ஒரு செடியோ புல்லோ எதுவுமே வளர விடாது அப்படியே மண்ணோடையே அப்படியே சாரவும் சாராமல் அப்படியே நீரோட்டமே இல்லாமல் அந்த இடத்துல இருக்க மண்ணை அரிப்பை வந்து எடுத்துரும் பா பாலிதீன் பை அந்த மக்குறதுக்கு வந்து சரியா இருபது வருடம் ஆயிடுது அதனால் விலங்குகள் எல்லாமே பாதிக்கப்படுது அதனால் விலங்குகளுக்கு பலவிதமான நோய்கள் நிறையா ஏற்படுது